என்னோடய பேர் கலையரசி நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து டீச்சர் ஆகணுங்கிறது ரொம்ப நாள் என்னோடய கனவு அப்போதான் வந்து திடீர்னு ஒரு நாள் நியூஸ் பார்த்தேன் அப்போ வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கவர்மண்ட் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நிறைய மாணவர்களோடய கல்வி கற்றல் இடைவெளியை வந்து குறைக்கணும் அப்படிங்கறத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க அப்போ தான் வந்து இந்த திட்டத்தை வந்து இலம்பகவத் ஐயா அப்படிங்கிறவுங்கதான் ஆரமிச்சு வச்சாங்க இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையுமே செயல்பட்டுகிட்டு இருக்குது ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுகிட்டு இருக்குது இந்த திட்டத்தை வந்து நானும் ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணணுங்கறது என்னோடய ஆசை நான் வந்து ஒரு சின்ன எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் அதில் வந்து பாஸ் ஆயிட்டேன் பாஸ் ஆகிட்டு இந்த திட்டத்தை வந்து ஆரமிச்சு அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கேன் இந்த திட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு பாடல் கதைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து கற்றலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த திட்டத்தோடய நோக்கம் அப்புறம் வந்து ஸ்கூல்லேயும் வந்து எண்ணும் எழுத்தும் அப்படிங்குற திட்டமும் இப்போ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அதாவது எண்ணும் எழுத்தும் அப்படிங்குற திட்டம் எதை வந்து பார்த்திங்கன்னா எழுத்துகள் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியணும் இந்தமாதிரி ஆங்கிலம் எழுத்து கூட்டி படிக்க எழுத தெரியணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணும் அப்படிங்கிறது அவங்க வந்து கணக்கு நல்லா அடிப்படை கணக்குகள் போட தெரியணும் இதுதான் இது வந்து மாணவர்கள் கற்றுகிட்டால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் லைஃபில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்காகத்தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது நான் அதில் வந்து தன்னார்வலர் அப்படிங்கறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி